பாரம்பரிய நீச்சல் வந்து கிணத்துல போய் நீச்சல் அடிக்கிறது பிடிக்கும் இப்போ இருக்க ஜென்னட் வந்து நீச்சல் குளத்துல போயி நீச்சல் அடிக்குவாங்க கடல் நீரில் வந்து நீச்சல் வந்து அடிக்க முடியாது அதில் வந்து சுழல் வரும் அதனால நீச்சல் அடிக்க முடியாது நீச்சல் குளத்தில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நீச்சல் அடிக்கலாம்